தோட்டக்கலைன்னா காய்கறி செடி கொடிகள் எல்லாமே இருக்கிறது நமக்கு வந்து வீட்டில் தினைக்கும் போய் வெளியில் போய் காய்கறி வாங்கிட்டு வர்றதை விட நம் வீட்டில் இருந்து பறிச்சுட்டாக்கா உடம்புக்கும் நல்லது கொழந்தைங்க சாப்பிட்றதால எந்த நோய் நொடியும் இருக்காது அதனால நாங்கள் தோட்டத்ததில் பயிர் பண்ணி சாப்பபிட்றதுக்கு எங்களுக்கு பிடிக்கிது